இங்கே வந்து பார்த்திங்ன்னா எனக்கு வந்து நீங்கள் டப்புனு வந்து பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்லி சொன்னால் பலா சொளை இருக்குது இல்லையா அது கொஞ்சம் பழுக்காத ஸ்டேஜுக்கி முன்னாடி இருக்கிற சொளையை எடுத்து நல்லா அலசி கழுவிட்டு அதில் வந்து நல்ல அது கொஞ்சம் தாளிச்சு தேச்சு தாளிச்சு அதில் மொளாகா தூள் உப்பு போட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு அருமையாக இருக்கும் அது அப்படி ஒரு டேஸ்ட்டு அந்த ஆக்கின சொளை அப்டின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் அதை அது அப்படி ஒரு சாப்பாடு அதே மாதிரி கேவுரு களி கேவுரு களியோடு மீன் குழம்பு அப்படி அம்மா ச அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிடவே இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய வந்து ச இந்த உணவுகளெலாம் வந்து பார்த்திங்ன்னா அதே மாதிரி முந்திரி குழம்பு முந்திரி பயிரிருக்கு இல்லையா அந்த முந்திரி பயிரில் பச்சை பயறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காயை காயை கொஞ்சம் ஃபுல்லாக அது கேஷியு ஆகலை ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்கும் அந்த பயிரோடய கோட்டோம் மேல் இருக்கிறது அதை எடுத்து உடச்சி சாப்பிட்டா ச அந்த பச்சை பயிரை தனியாக சாப்பிடவே அவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும் எங்கள் ஊரில் அது ரொம்ப அதிகமாவே கிடைக்கும் ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் கிடைக்கும் அதெலாம் அதிகமாக விற்கலாம் மாட்டாங்க கொள்ளி வச்சுருக்கவங்க வீட்டில்தான் அதிகமாக இருக்கும் அதை வந்து உடச்சி போட்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க வறுத்தும் சாப்பிட்ருக்கோம் நாங்கள் அதெலாம் அப்படி ஒரு டேஸ்ட்டு அதெலாம் அதை வந்து அதோடைய டேஸ்ட்டை அடிச்சுக்க யாராலையுமே முடியாது அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட அது அந்த மாதிரி அந்த முந்திரி பயறு குழம்பு ஸோ அதே மாதிரி மாங்காயை வந்து அவிச்சு சாப்பிடுவாங்க சாப்பிடுவோம் அதுவும் அதுக்கு வந்து ஒரு அந்த சம்மரு அதெலாம் சொன்னால் எங்களு எங்களுக்கு இதெல்லாம் வந்து சொர்க்க காலம் மாதிரி